ஓகே மொபைல் ஃபோனோடய அட்வான்டேஜ்ஜுங்கிறது வந்து இப்போது நம்மளுக்கு நோட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் முன்னாடி எல்லாம் நம்ம லைப்ரரி போய் ஒவ்வொரு நோட்ஸையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு படிக்கிறக்கு தேவையான எந்த நோட்ஸு வேணும்னாலும் நம்ம லைப்ரரிக்கு போய் அந்த டாபிக்கை சேர் அப்போ தேடி கண்டுபிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வந்து அங்கே புக்கு இருந்தால் நம்மளுக்கு எப்படியோ பரவாயில்ல அப்படி அங்கே புக்கு நம்மளுக்கு கிடைக்கிலேன்னா மற்ற லைப்ரரிக்கு போக வேண்டியதாக இருக்கும் இல்லை அந்த புக்கு வர்ற முடிக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போது இன் இன்ன இன்டர்நெட்லேயே நம்மளுக்கு எந்த டாபிக்கில் எது வேணும்னாலும் விக்கிப்பீடியா இல்லைன்னா எதாவது ஒரு இதில் வந்து நம்ம போய் சேர்ச் பண்ணிணோம்னா ஈஸியாக அது கிடச்சுரும் நம்ம அந்த இதை டாபிக்கை வந்து படிச்சுக்கலாம் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொபைல்லேயே நம்ம இப்போ கோர்ஸ் எல்லாம் பண்ணுறா மாதிரியே இருக்குது இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ்ஜாக இருக்குது அது போக இ பேங்கிங் இ பேங்கிங் இருக்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம காசு வந்து ஏ தொலைஞ்சுடும் இல்லை பிக்பாக்கெட் அடிச்சுருவாங்க அப்படின்னு நம்ம பயப்படத் தேவையே கிடையாது நமக்கு இப்போது ஒரு எங்கே போனாலும் இப்போ இ பேங்கிங் அவைலபிளாக இருக்குது போய் ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுட் டெலிவரி இதுவும் எதாவது நம்ம எங்கேயோன்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரிங்கும்போது நமக்கு நம்மளால் வெளியே வர முடியாது ஏதோ ஒன்று கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது சமைக்கவும் முடியாது அப்படிங்கும்போது நம்ம ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிக்கலாம் ஃபுட்டு டைரக்ட்டாக நம்ம வீட்டுக்கே வந்துடும் இதில் நிறைய ஏகப்பட்ட அட்வான்டேஜ்ஐஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஒரு பொருள் நம்ம வீட்லேயே இருக்கும் ஓகே வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பொருளை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் போடுங்கள் அது அப்படியே வரும் இந்த பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் செய்யலாம் இல்லைன்னா வீட்டுக்கு அலங்காரப் பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோர்ஸ் இப்போது படித்து முடிச்சுட்டோம் நீ இப்போ ஜாவா முடித்தீன்னா ஐடி ஜாப்பில் சேரலாம் அப்படிங்கும்போது நம்ம ஆன்லைன்லேயே வந்து இப்போது ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜாவா ஆப் டவுன்லோடு பண்ணி நம்ம அதில் கற்றுக்கலாம் அதில் எக்ஸாமாட்டம் எழுதி இ சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் வாங்கிகிட்டு நம்ம அது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய அட்வான்டேஜ்ஐஸ் இருக்குது அதே நம்ம டிஸ்அட்வான்டேஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டோம்னால் அது வந்து நம்ம மொபைல் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம்மா நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஹாக் பண்ணுறாங்க நம்மளோடய பர்ஸ்னல் டேட்டாஸ் எல்லாம் நம்ம வெச்சுருப்போம் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்து நம்ம மொபைலை ஹாக் பண்ணி நம்ம டேட்டாஸ் எல்லாம் எடுப்பாங்க நம்ம ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அது மாதிரி எடுத்ததை மிஸ் யூஸ் பண்ணுறக்கல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே இது டெக்னாலஜி வந்தனால் கவுர்மெண்ட்டில் இருந்து வர ஃபண்டை கூட ஹாக் பண்ணி அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குது கரெக்டான ப்ராப்பர் டீட்டெய்ல் கொடுக்காம கவுர்மெண்ட்டில் அப் அப்டேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இப்போ வேலை முடித்தவங்க வந்து நம்ம அங்கே ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகிருச்சி நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி அமௌண்ட் நீங்கள் எனக்கு பே பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் டைரக்ட்டாக ஜாய்ன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அதை நான் சரி ஓகே ஒருத்தங்க நம்பி நாங்கள் ஜாய்ன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கம் போது அவர்களுக்கு வந்து அது கரெக்டாக அங்கே போய் பார்க்கம் போது அந்த மாதிரி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இல்லை அங்கே கம்பெனியே அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்காது தெரியாதவர்கெல்லாம் அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நிறைய அவஸ்த்தபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டை ஹாக் பண்ணுவாங்க நம்ம மொபைலில் அக்கௌண்ட் வெச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கிறனால இ கோ கூகுள் பே அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும் போது நம்ம அக்கௌண்ட்டை ஹாக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கற அமௌண்ட்டெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ்ஐஸ் எல்லாம் இருக்குது நம்ம அட்வான்டேஜ்ஜு சொல்கிறதோட அப்படியே டிஸ்அட்வான்ட் டிஸ்அட்வான்டேஜ்லேயும் வரும் நம்ம இப்போது படிக்கிறக்கே ஒன்று இது எடுக்கிறோம்னா அது நம்ம படிப்போம் படிக்கிறதுக்கு நடுவில் என்ன வரும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன வரும் ஓ இது வாங்குங்க அது வாங்குங்க இது சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு எது ஏதோ வரும் அந்த மாதிரி அதெல்லாம் வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்ட் நம்ம வந்து இது பண்ணும் நம்ம கவனத்தை சிதறடிக்கும் ஓகே நம்ம இது போய் பார்க்குலாம் பஸ்ட்டு இது பார்த்துர்லாம் அப்புறமேட்டு நம்ம போய் படிக்கலாம் அப்படிங்கற மாதிரி நிறைய இன் ஸ்டில் இன் நம்ம கவனத்தை சிதறடிப்பாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து நீ போய் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்ம ஓகே நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிணோம்னா ஓகே அது இல்லாமல் ஓகே இது போ இதுவும் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது நம்மளை நிறைய பேர்த்தை கெட்ட வழியில் கூட்டிகிட்டு போகிறது மொபைல் ஃபோன் ஒரு இதாக இருக்குது இப்போது ஆன்லைன் மூலமாக மொபைல் ஃபோன் வந்து இது கொரனாலேருந்து பசங்ககெல்லாம் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம் ஆடி ஆடி நிறைய பேர் மென்ட்டல் ஆகி அதுலேயே டிப்ரெஷ்ஷன் ஆகிட்டாங்க அமௌண்ட்டெல்லாம் வீட்டுக்குத் தெரியாமல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து காசு எல்லாம் சேர்த்தி வைச்ச காசு எல்லாம் வீணாக்கிவிட்டாங்க அந்த மாதிரி நிறைய நியூஸ்செல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக என்ன யூஸ் பண்ணணும் நம்ம மொபைலில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் மோஸ்ட்லி அட்வான்டேஜ்ஜுங்கிறத விட மொபைல் ஃபோனோடய டிஸ்அட்வான்டேஜ்ஜு தான் நிறைய இருக்கும் அதனால் ஆனால் நம்ம அட்வான்டேஜ்ஜு எடுத்துக்கிறது நம்மளுக்கு சேஃப்ட்டி திரும்பியும் சொல்கிறேன் மொபைல் ஃபோனுக்கு அட்வான்டேஜ்ஜுங்கிறது வந்து நம்ம மொபைல் ஃபோனை ஒருத்தங்க தூரத்தில் இருக்காங்க நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் பேசணுங்கிறம்போது மொபைல் ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது ஒரு அட்வான்டேஜ்ஜாக இருக்கும் அது இல்லாமல் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு மொபைல் ஃபோன் அட்வான்டேஜ்ஜாக இருக்கும் அப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு ஸ் இல்லைன்னா காலேஜு தேடுறக்கு எந்த காலேஜு பெஸ்ட்டு எதில் சேர்ந்தா நல்லா க்ராஜுவேட் ஆகி நல்ல ஒரு போஸ்ட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தேடுறக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜாப் தேடுறக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது எப்போது போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுங்கிறதுலாம் பார்க்கறக்கு மொபைல் ஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்நெட்டு அதே டிஸ்அட்வான்டேஜ்ஜுங்கிறது நம்ம அமௌண்ட்டை வந்து ஹாக் பண்ணுவாங்க பர்ஸ்னல் டீட்டெயிலை ஹாக் பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு நம்ம மொபைல் ஃபோன் ஒன்று படிக்கிறதுக்குன்னு எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நம்ம படிக்கிறதை பார்க்க மாட்டோம் மற்றதுதான் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்து நம்ம மைண்டு அங்கே இங்கேன்னு சிதறி அதுக்கப்புறம் போய் படிக்கப் போகும் போது அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்ஜாக இருக்கும் கேம்ஸ் ஃபுல்லாக ஆன்லைன் கேம்ஸ் பசங்கள் இப்போ படிக்கிற பசங்கள் சின்ன பசங்களில் இருந்து பெரிய பசங்கள் முடிக்கும் ஆன்லைன் கேம்ஸ் கேம்ஸ் கேம்ஸ் கேம்ஸ் அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கேம்ஸு ஆடி அது இதுன்னு அந்த மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் படிக்கிறதுலேயே அவங்க கவனம் சுத்தமாக செலுத்த மாட்டாங்க வெளியேவும் போய் ஆடுறது இல்லை சின்னப் பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வெளியே போய் நாலு பேர் கூட விளையாண்டு ஓடி ஆடி விளையாண்டா தான் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள் ஃபோன் ஃபோன் ஃபோனில் கேம் ஆடுறது அது தான் அவர்களுக்கு ஃபுல்லாக இருக்குது இதனால அவங்க அதுலேயே மைண்டு போகிறனால தூக்கத்தில் கூட ஓ இங்கே வாடா அங்கே வாடா அதை அடி இதை அடி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அவங்க மைண்ட் போகிறனால இது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்ஜாக இருக்குது அட்வான்டேஜ்ஜுக்கு நம்ம மொபைல் ஃபோன்னு எடுத்துக்கிட்டோம்னால் அதில் அட்வான்டேஜ் இருக்கிறது டென் பர்சன்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ஜுன்னு இருக்கிறது வந்து நைண்ட்டி பர்சன்டேஜ் அதனால நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் மொபைல் ஃபோன் நம்மளுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது